உணவு நாங்கள் தயாரிக்கும்போது எப்பவுமே வந்து அடுப்பை வந்து துடச்சி அதை க்ளீன் பண்ணிட்டுதான் நாங்கள் சமைக்கவே ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் சாப் சாப்பிடும்போதும் அதேமாதிரிதான் சில உணவுகள் வந்து அடுத்தடுத்து உணவுகளாக தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி சாம்பார் ரசம் அப்புறம் மோர் அந்தமாதிரி தான் நாங்கள் வச்சிருக்குறோம் அதில் வந்து அது கண்டினியூஸாக அப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிற மரபுகள் வந்து முதல்லேந்தே எங்களுக்கு நம்பிக்கையாகவே இருக்கிறது அதுக்கப்புறம் சில உணவுகள் வந்து குளிர்காலத்தில் சில காரமான வகைகள் ஸ்பைசஸ் வந்து அதிகமாக நாங்கள் சேத்திக்கி சேத்திக்கிவோம் வெயில் காலத்தில் தயிர் வந்து அதிகமாக நாங்கள் சேத்திக்கிவோம் இது வந்து தொன்றுத்தொட்டி வந்துட்டிருக்குது அப்புறம் ஆடி மாதங்களில் வந்து கூழ் வகைகள் அதிகமாக குடிப்போம் அப்புறம் புரட்டாசி மாதங்களில் வந்து அசைவங்கள் வந்து அதிகமாக நாங்கள் சாப்பிட மாட்டோம் அந்தமாதிரியான உணவு தட் உணவு பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப வருஷமாக அதை பின்பற்றிகிட்டு இருக்குகிறோம்